போர் பம்பு நமக்கு பைப்பு ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அமுத்தி அதில் தண்ணியெல்லாம் பிடிச்சிருக்கோம் ஸ்கூலில் தண்ணி தேவைப்படும்போது அதில் தான் மேக்ஸிமம் நாங்கள் அடித்து தண்ணியெல்லாம் எடுப்போம் அது ஒரு ஆளாக அடிச்சுக்குவோம் ஒரு ஆள் தண்ணி பை கொடம் வச்சு பிடிப்போம் பண்ணுவோம் அமுக்க அமுக்க அந்த பிரஸர் தண்ணீ வே காற்று உள்ளே போக தண்ணீ மேலே வேகமாக மேலே ஏறி வரும் பிரஸர் தா அப்படியே வரும் வர்ற தண்ணியை நாங்கள் ஷேஃப்டியாக பிடிச்சிப்போம் இப்போது வேஸ்டாகி போகிற தண்ணியும் அந்த கூழாங்கல்களெலாம் போட்டு ட்ரைனே அப்படியே கீழே நாங்கள் இறக்குவோம் சில காலம் அப்படியே இதை பண்ணிகிட்டு இருந்தோம் வேஸ்டாக போகிற தண்ணிங்களெலாம் செடிக்கினு மரங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த தண்ணியை எப்போது இந்த என்ன பண்ணுறேன்னா வ நிறைய வந்து த அடிபம்புபில் தண்ணி வற்றிப் போனதுனால் சுற்றி உள்ளே வீடுக எல்லாமே க கிராமங்களில் அந்தந்த யூஸ் பண்ணுற மழை தண்ணியை எங்கேல்லாம் அங்கே அங்கேயே இறக்குற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவரைக்கும் நாங்கள் பண்ணிணோம் அதனால் அடி பம்ப்பு தண்ணியோ அந்த சுற்று வட்டார கிணறு தண்ணியோ நல்லாகவும் டேஸ்ட்டும் மாறுது அந்த தண்ணியும் நல்லா சேருது முடிஞ்சளவுக்கு அந்த தண்ணீகளை நாம் வேஸ்ட்டு பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிணது பண்ணாலும் அந்த யூஸ் பண்ண குளித்து முடித்த தண்ணியை ட்ரைனேஜ் மூலிமா நம்ம நிலத்தடில இறக்கிட்டோம்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவுது வேறு இடத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி வறண்டு போகாது நிலத்தடி தண்ணீ எங்கேயும் இல்லாமல் போகாது